எங்களை பொருத்த வரைக்கும் நீர் ஆதாரம் மேட்டூரு தான் மழை பெய்கிற மழை பெய்கிறது வந்து தண்ணி எங்களுக்கு ரொம்ப சேமித்து வைக்க முடியாது பெய்யும் ஒரு நாளில் ஒரு வாரம் தான் அந்த ம மழை தாங்கும் அப்புறம் ஒரு அப்புறம் பத்து நாளைக்கு தாங்கும் அவ்வளோ தான் மேட்டூர்லேருந்து வர தண்ணியை வச்சி தான் நாங்கள் சாகுபடி பண்ணணும் அது இல்லைன்னா எங்களால் பண்ண முடியாது சாகுபடி பண்ண முடியாது இப்போ வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா நிலத்தடி நீர் ஆதாரத்தை வச்சி நீ போர் வெல்லு போட்டு இப்போ சாகுபடி பண்ணிட்டுருக்கோம் முதலலாம் ஒரு ப பத்து வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இருபத்தஞ்சி அடி முப்பது அடியில் எங்களுக்கு வாட்டர் நில தண்ணி கிடச்சிது போட்டு நாங்க இது பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் லெவல் கீழே போயிடுச்சி கீழே போனதுக்கு பிற்பாடு நாங்க என்ன பண்ணோன்னா கீ என்ன கீழே போக வேண்டியதாக போயிடுச்சி போரு போரு வெல்ல அப்படிங்கபொழுது ஆழ்துளை கிணறுன்னா அது ரொம்ப கீழே போயிடுது நூற்றி இருபது வரைக்கும் போது போது அப்புறம் நூற்றி இருபது அடிக்கு போ போய் நாங்கள் அப்போ போர் போட்டு அதுக்கு வந்து நீர் மூழ்கி மோட்ரு தான் போட வேண்டியது இருக்குது நாங்கள் நீர் மூழ்கி சப்ரைஸர் மோட்ரு அதை போட்டு தான் சாகுபடி பண்ணுறோம் அதை வச்சி தான் ஓடிக்கிட்டுருக்கு அது இன்னும் தொடர்ந்து வாட்டர் லெவல் மட்டும் ஏர்லன்னா எங்களுக்கு தண்ணி உப்பாகிடும் நாங்கள் சாகுபடியே பண்ண முடியாது அப்போ அடிக்கடி இந்தந்த மழை பெயிகிறதுனாலையும் மேட்டூர்லேருந்து தண்ணி வரதுனாலையும் எங்களுக்கு அது சே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு இப்போ அந்த தொல்லை இல்லாமல் ஓடிட்டுருக்கு எங்களுக்கு இப்போ எங்களை பொருத்த வரைக்கும் ஆதாரம் வந்து மேட்டூரு நீ மேட்டூரு தண்ணி தான் அங்கேருந்து தண்ணி வரலன்னா எங்களால் சாகுபடி பண்ண முடியாது மழையை நம்பி சாகுபடி பண்ண முடியாது நெல்லு வா அவ்வளோ தான்